தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அப்படினு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு அப்பா அதுதான் பிடிக்கும் அதுக்கு அப்புறம் வந்து பள்ளிக்கூடம் கோவில் புத்தகக் கண்காட்சி இதெல்லாம் பிடிக்கும் தமிழில் பிடிக்கறதுக்குன்னு சொல்ல போனால் எதுவும் இல்லை எல்லாமே தமிழில் பிடிச்சதுதா தமிழ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழில் இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு இல்லை எல்லா வார்த்தைகளும் பிடிக்கும் தமிழ்னாலே ஒரு இனிமையானதுதான் இனிமையானதுதான் தமிழ் தமிழன் தாய்மொழியாகிய தமிழ்மொழியை நான் தமிழ்மொழியை வ தமிழ்மொழியை கொண்டவள் அப்படிங்கறதுல வந்து நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் ஏன்னால் இப்போது இங்கிலிஷ்லாம் பேசுறவங்களை பார்த்தீங்கன்னா அவுங்க பேசுகிறதுல நான் நின்று பார்த்துட்டு இருக்கும் மோது அது ஒரு கோர்வையா பார்க்க நல்லா இருக்காது இதுவே தாய்மொழியாகிய தமிழ்மொழிய பேசும் போது அதனோட அர்த்தங்கள் எல்லாமே தெளிவாக அழகாக புரியும் கேட்குறத்துக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் தாய்மொழி தமிழ்மொழியை மாதிரி எந்தவொ எந்த மொழியும் என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்தது இல்லை தமிழ்மொழிதான் மிக சிறந்தது